ஹலோ காய் கடைங்களா தானே ஆ நான் கொஞ்சம் காய் வாங்கணும்னு நினைச்சேன் அப்போ எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த கடையில் நிறைய காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பப்போ வரும்னு சொன்னாங்க அதுக்குதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நாளைக்கு நான் அங்கே வரணும் நான் அப்போ வந்து வாங்கிகிலாம்னு இருக்கேன் என்னென்ன காய் இருக்குது

ஆ

இன்றைக்கி வந்ததுங்களா எல்லா ஃப்ரெஷாக இருக்குதுங்களா தேங்க்யூ இது கத்திரிக்காய் வெலை ஒவ்வொன்றுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் சொன்னீங்கனால் பரவாயில்லை

ஆ தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் நான் ஒரு அஞ்சு ஆறு காய் சொல்கிறேன் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருங்க நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் வர வேலை இருக்குது அப்போ வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துக்கிறேன் உங்களுக்கு காசு கொடுத்துட்டு காய் எடுத்துகிட்டு வந்துடறேன் உருளக்கிழங்கு ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வெண்டக்காய் அரை கிலோ முட்டைகோஸ் ஒரு கிலோ போதும் சார் இது மட்டும் போதும் இத பேக் பண்ணி ரெடியாக வச்சுருங்க நாளைக்கி காலையில் ஒரு ஏழு மணிக்கி நான் அந்த பக்கம் வருவேன் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன் காசு கொடுத்துட்டு தேங்க்யூ சார்